இந்த குர்தீஸில் இருக்கிற ஒரே ஆர்டர் பண்ணி வாங்குற குர்த்திஸில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா கலர் சேஞ் அதாவது நான் பார்க்கறது கலர் வேற மாரி இருக்கு எனக்கு வர்றது வந்து ஒன்று ரொம்ப டார்க்காகருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப லைட்டாகருக்கும் அதாவது ஃபோனில் பார்க்கற அப்படியே அக்யூரெட் கலர் வரல அது ஒன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாகருக்கு